கிராமத்துலலாம் பார்த்தோம்னா விளையாட்டுப் போட்டியெல்லாம் நடத்துனோம்னா எல்லாரும் வருவாங்க இந்த ஒரு எல்லாருமே ஒன்று கூடி விளாடலாம் கொஞ்ச இந்த மனசெல்லாம் ரிலீஃப் ஆயி ஜாலியாக இருக்கும் அது வீட்லியே வீட்லியே எதனா சண்டைன்னா பக்கத்து வீட்டுக்கும் நம்புளுக்கும் சண்டைன்னா இதெல்லாம் மறந்து கூட அங்கே விளாட்றப்போ பேசிகிட்டு பகையை மறந்து உறவை மேம்படுத்திக்கிற மாதிரி நல்ல விளையாட்டெல்லாம் நிறைய இருக்கும் இது மாரி பேசி விளாட்றப்போ கொஞ்சம் சந்தோசமா ஜாலி ஜாலியா எல்லா விளாட்லாம் இப்போ ஒரே சண்டை இருந்துதுன்னா கூட அந்த சண்ட போட்டதெல்லாம் மறந்துவிட்டு அந்த விளாட்றப்போ ஒரு சரி நம்ப கூட விளாட்றாப்ல அதனால் சண்டையெல்லாம் போட வேணாம் அப்படின்ட்டு இது நார்மலாக ஜாலியாக விளாட்ற மாதிரி அதை மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நடத்துறப்போ ஊரில் இருக்குறவங்க எல்லாருமே ஒன்னாக சேர்ந்து தான் விளாட முடியும் அந்த மாதிரி விளாட்டு தான் இதுக்கு கூட ஒரு எக்ஸாம்பிளாக பொங்கல் விழா இருக்குறப்போ பொங்கல் அன்னைக்கு விளாட்ற மாதிரி அப்போல்லாம் பார்த்தோம்னா மைக்கில ஸ்பீக்கர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி மைக்கில அனௌன்ஸ் பண்ணுவோம் இதை மாதிரி இத்தனை மணிக்கு கேம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆவும் இத்தனை மணிக்கு வந்துருங்க அப்படிங்கிறப்ப ஊர் மக்கள் எல்லாம் எல்லாருமே உடனே வந்துருவாங்க வந்து அவங்கள எல்லாத்தையும் யார் யார் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் நேம் கவுண்ட் பண்ணி கரெட்டாக எல்லாத்தையும் இது பண்ணி விளாட வைப்போம் அப்பையும் இந்த பகையாக இருக்கறவங்க எல்லாம் சண்டை வந்தால் பேசாமல் ரொம்ப நாள் பேசாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறப்பயெல்லாம் இந்த கேம் விளாட்றப்பல்லாம் தெரியாது சரி விளாட வந்துருக்கான் அவன் கூட விளாடலாம் பேசிகிட்டு அப்படிங்கிற மாதிரி பேசி நல்லா ஜாலியாக விளாடலாம் அந்த மாதிரி விளாட்றப்போ மனசும் கொஞ்சம் ஆயி கொஞ்சம் சந்தோசமாக இருக்கும் நம்ம சரி எல்லாம் விளாடுறாங்க நம்பளும் இவங்க கூட விளாடலாம் அப்படின்ற ஒரு நிம்மதியாக இருக்கும்